இந்தியாவில் முக்கியமான பண்டிகை எது எதுனா இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே பொங்கல் தீபாவளி விஜயதசமி ஆயுதபூஜை இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக்டேக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆஃப் டேவில் ஸ்கூல் விட்டுருவாங்க அன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே பற்றி என்ன ஸ்பெஷல்ன்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் மதியானம் போல் மதியானத்துக்கு முன்னாடி கொடி ஏற்றிட்டு சாக்லேட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க அதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சட்டையில் வந்து கொடி குத்திக்கிட்டு சைக்கிளில் வந்து கொடி சொருவிகிட்டு நாங்கள் ஈவினிங் ஃபுல்லாக சுற்றிகிட்டு இதை பிடிச்சிட்டு இருப்போம் பொங்கலுக்கு வந்து வீரப்பன் கோவில் குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வச்சு படச்சு சாமி கும்பிட்டு அதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிடுட்டு அன்றைக்கி ஊரில் பசங்க கூட வந்து விளையாடிட்ருப்போம் தீபாவளி டைம் வந்து காலையில் எண்ண தேய்ச்சி தலை குளிச்சுட்டு அதுக்கு அப்புறம் வெடி வாங்ண்ட்டு வருவாங்க வீட்டில் வந்து பலகாரம் செய்வாங்க பலகாரம்லா சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் நாங்கள் வெடி வெடிச்சுட்டு பசங்க கூட விளையாடிட்ருப்போம் அன்றைக்கி ஃபுல்லாவே ரோடு ஃபுல்லா ஒரே குப்பையாக தான் இருக்கும் இந்த வெடி குப்பையாக தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் நைட் டைமில் வந்து அவுட்டு வெடித்து வான வேடிக்கை போட்டு அது பிறவு சங்கு சக்கரம் புஸ்வாணம்லா கொளுத்தி விளாடிகிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருப்போம் அப்புறம் விஜயதசமி டைமில் வந்து புக்குகெல்லா பூஜை போட்டு அன்றைக்கி வந்துட்டு படிச்சா வந்து நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டைமில் அந்த விஜயதசமி டைமில் வந்து நிறைய ஸ் சின்ன பசங்களுக்குலா வந்து ஸ்கூலுக்கு அந்த டைமில் தான் சேர்ப்பாங்க ஆயுதபூஜை டைம் வந்து வீட்டில் இருக்கிற பொருளுக்கெலாம் வந்து பூஜை போட்டு அப்புறம் வண்டிலாம் கழுவி அதுக்கு படச்சு அதை வந்து அன்றைக்கி டைம் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து முக்கியமான பண்டிகையாக இதெல்லாம் வந்து இதுமாதிரி தான் நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணுவோம்